எங்கள் பகுதியில் கிராமப்புறமாக அதில் நாங்கள் நூறு நாள் வேலை திட்டத்தை எல்லாம் செய்து கொண்டு இருந்தோம் அப்படி இருக்கும் போதே இப்பொழுது நகரம் என்று மாற்றி விட்டார்கள் அந்த அதனால் நாங்கள் இன்னும் அந்த எளிமையிலே இருக்கிறோம் இந்த கவர்மெண்ட்டு ந கிராமம் என்று அறிவித்தால் எங்கள் வாழ்வாதாரம் சிறப்பாக இருக்கும் நூறு நாள் திட்ட வேலை கிடைக்கும் மீண்டும் எங்களுக்கு நூறு நாள் திட்டம் கிடைக்கும்